நான் இப்போ தான் காலேஜ் முடித்தேன் ஒரு ரீசன்ட்டாக தான் ஜாப்புக்கு போய் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் மேலே இருக்கும் ஃபஸ்ட் எங்களுக்கு டிரெய்னிங்னு சொல்லிட்டு ஒரு டிரெய்னிங் கொடுத்தாங்க நான் டிரெய்னிங் அட்டென்ட் பண்ணிணேன் நான் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்பவுமே டஃப்பாக இருந்துச்சு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு ஏன்னால் எனக்கு கம்பியூட்டர் பற்றி அவ்வளோவா தெரியாது நான் டைப்பிங் ரிலேட்டட்டான ஒர்க்ஸ் தான் இருக்குதுன்னு நினைச்சி போனேன் ஆனால் அங்கே போனால் அனெடேஷன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப நான் ஸ்ட்ரகுல் பண்ணிணேன் ஏன்னால் எனக்கு அவ்வளோவா இது பற்றி தெரியலை போக போக நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக சிஸ்டம் ஓரியண்டட் ஒர்க்காக இருந்தங்காட்டிக்கு எனக்கு ஹெல்த் இஸ்யூ கூட இருந்துச்சு இருந்தாலும் நான் அதை வந்துட்டு பேர் பண்ணிக்கிட்டு நம்ம கண்டிப்பாக இது சக்ஸஸ் பண்ணி காட்டணும்ன்னு சொல்லிட்டு அதிலேயே இருந்து நான் கற்றுக்கிட்டேன் இப்போ நான் அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அது ஈஸியாக இருக்குது